ஆடுகள் வகையில் வந்து கொடி ஆடு இருக்குது நாட்டு ஆடு இருக்குது செம்மறி ஆடு இருக்குது அதாவது ஆந்திரா இந்த கர்நாடகா ஆடுன்னு ஒன்று இரு இருக்குது இதில் வந்து இறைச்சிக்கு வந்து நாட்டு ஆடு தான் இறைச்சிக்கு நல்லது அதில் வந்து புல்லு வந்து வ க மத்தங்காப் புல்லு எல்லாம் போட்டால் அது நல்லாயிருக்கும் ஆடு நல்லா வளரும் அப்புறம் தழைகள வந்து எல்லாத் தழையும் திங்கும் மாந்தழை எல்லாத் தழையும் திங்கும் அது அது போட்டோம்னால் ஆடு கொஞ்சம் நல்லா வள வளர்ச்சி நல்லா வளரும் ஆட்டுப்பாலை வந்து இப்போ யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னா இறைச்சிக்கு வந்து இந்த நாட்டு ஆடு தாங்க இப்போலாம் எடுக்கப்படுது எல்லா நல்ல விலைக்கு போயிகிட்ருக்குது இதுதான் வியாவாரம் நல்லாருக்கு உடம்புக்கும் நல்லதாக இருக்குது அது ஆ